ஹலோ சார் ஆ சார் அந்த பராஜக்ட் டிசைன் என்னாச்சு சார் அப்டேட் எதனால் சொல்ல முடியுமா இன்னும் எவ்வளோ டேஸ் ப்ரோ ஆகும் சார் சார் கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள் சார் லாஸ்ட் டைமே பண்ணிட்டேனீங்க நீங்கள் தெரியுமல்லே குவாலிஃபயர் ஆனதாக வச்சுருக்கீங்களா இல்லை சார் லாஸ்ட் டைமே இது இது மாதிரி தான் சொன்னீங்க சிஸ்டமெலாம் கரெக்டாக இருக்குங்களா ம் ஓகே சார் நீங்கள் பண்ணிீங்கன்னான்னும் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குது ம் ஓகே சார் ஹலோ சார் கேட்குதுங்களா ஆ சார் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க ம் ஓகே சார்

ஆ சார் டுவல் டேஸ் கன்பாஃர்ம் கொஞ்சம் கொடுத்துடுங்க டுவல் டேஸ்சில் ம் ம் ஓகே சார் ம் ஓகே ஆ தேங்க் யூ சார்